எங்களுடைய பகுதியில் வந்து பெண்களுடைய பங்களிப்புங்கிறது வந்து இன்றைக்கி வந்து தவிர்க்க முடியாத அளவுக்கு மாறிடிச்சு ஏன் அப்படின்னால் ஒரு காலத்தில் வந்து பெண்கள் வந்து பள்ளிக்கு வர மாட்டாங்க கல்லூரிக்கெல்லாம் வர மாட்டாங்க அந்த மாதிரி வீட்லேயே இருப்பாங்க சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஆனால் இன்றைக்கி நிலம அப்படி இல்லை அரசாங்கம் வந்து அதுக்கு தேவையான சட்டத் திட்டங்களை வந்து வலுவாக போட்டதுனாலேயும் பெண்களை வந்து படிக்க ஊக்குவிக்கிறதுனாலேயும் பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கிறதுனாலையும் இன்றைக்கு பெண்கள் வந்து நிறையா படிக்க முன் வர்றாங்க ஒரு காலத்தில் வந்து அஞ்சு சதவிகிததுக்கும் குறைவாக இருந்த பெண்களுடைய படிப்பறிவு நிலைங்கிறது இன்றைக்கி கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சதவீதம் முதல் எண்பது சதவீதம் வரை இன்றைக்கி ஏறியிருக்கு இதனால் அவங்க வந்து ஒரு அரசு வேலைக்கு போகிறோதோ அல்லது தனியார் துறையில் வேலைக்கு போகிறோதோ அல்லது தொழில் முனைவராக மாறுறத்துக்கு நிறையா வாய்ப்புகள் உருவாகியிருக்குது பெண்கள் மேலே புகுத்தப்பட்டிருந்த காலம் காலமான பிற்போக்கு தனங்கள் எல்லாம் உடச்சிட்டு இன்றைக்கி பெண்கள் வர ஆரம்பிச்சுருக்காங்க குறிப்பாக சொல்லணுன்னால் அந்த தீட்டு இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் எல்லாம் வந்து பெண்கள் வந்து இப்போது கேள்வி கேட்க ஆரம்பிச்சுருக்காங்க அதன் காரணமாக வந்து இன்றைக்கி அது வந்து ஒரு சாதாரண அறிவியல் சார்ந்த விஷயம் தான் அப்படின்னு பெண்கள் வந்து உணர ஆரம்பிச்சுருக்காங்க அதனால் வந்து பெண்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வேலைவாய்ப்பில் வந்து ஒரு முக்கியமான இருக்குது நாட்டுடைய வருமானத்தை உயர்த்திருதல பெண்களுடைய பங்களிப்பு வந்து அபரிவிதமாக இருக்குது சமீப காலங்களில் பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சினை அப்படின்னா அந்த இன்னும் இருக்கக்கூடிய எஞ்சி இருக்கக்கூடிய பிற்போக்குத் தனங்கள்தான் இந்த வேலையை வந்து பெண்களால் செய்ய முடியாது இந்த வேலையை வந்து ஆண்களால் மட்டும்தான் செய்ய முடியும் இந்த மாதிரியான ஒரு தவறான கற்பிதங்களெல்லாம் வந்து இன்னுமும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய கடுமையான ஜாதி கட்டுப்பாடுகள் மதங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான அடக்கு முறைகள் குறிப்பாக சொல்லணுனால் இந்த மாதிரி பெண்களெல்லாம் இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் இந்த மாதிரி உடை அணியணும் இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது அந்த மாதிரியான ஒரு கடுமையான கட்டுப்பாடுகள் வந்து இன்னுமும் இருக்க தான் செய்து இது ஜாதி மதத்தில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் தான் பெண்களை வந்து அதிகமாக முடக்கிறதா இருக்குது ஆனால் அதையும் தாண்டி பெண்கள் வந்து இன்றைக்கி படித்து ஒரு நல்ல வேலைக்கு போய்கிட்டு தான் இருக்காங்க